வணக்கம் பொதுவாக படிப்பதற்க்காக மாணவர்கள் ஒரு ஊருலேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து தங்கிறாங்க அதே மாதிரி தொழிலாளர்கள் பணியாளர்கள் பார்த்தம்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பணியிடை மாற்றம் செய்யபடுறாங்க அவங்கெல்லாம் சேலத்துக்கு வரும் போது பார்த்தா அவங்களுக்கு தேவை ஒரு சின்ன வீடு ஒரு படுக்கை அறை ஒரு சின்ன சமையல் அறை போதும் ஆனால் இஙகே வந்து ஒருங்கிணைந்தை வீடு கட்டும் நகரமாக் மயமாக்குதல் அப்படிங்குறதன் மேலும் நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் வந்துருச்சு அதுக்கு வந்து போதுமான முகவர்கள் எல்லாரும் வளர்ந்த ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஒரு சின்ன வீடாக இந்த பணி மாற்றலோடய வருக் பணியிடை மாற்றத்துக்காக வருபவர்களுக்கும் பள்ளிக்கு படிப்பதற்க்காக வருகின்ற மாணவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய சின்ன வீடுகள் சிறிய வீடுகள் கிடைப்பதில்லை அப்படிங்குறது தான் உண்மை பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்குது இரண்டு படுக்கை அறை மூன்று படுக்கை அறை கொண்ட பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் தான் இருக்குது அது அவங்களுக்கு தேவையாக இருக்கிறதில்ல சேலம் வந்து எல்லா வசதிகளும் கொண்ட மாவட்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன வீடாக சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபா வாடகையில் கிடைச்சா போதுமானதாக இருக்குது மாதம் ரெண்டாயிரம் அல்லது மூவாயிரம் ஆனால் இங்கே நகரமயமாக்கல் திட்டத்தின் மூலமாக அதிக வீடுகள் இன்னும் சொல்லபோனால் பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாறிகிட்டு இருக்கிறதனால இந்த மாதிரி படிக்க வர மாணவர்களுக்கும் பணியிடமாற்றம் பெற்று வருகின்ற பணியாளர்களுக்கும் சின்ன அளவில் வீடுகள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சங்கடமாகவும் கஷ்டமாவும் இருக்குது அதில் வேறே அந்த வீடு பார்த்து கொடுக்கக்கூடிய புரோக்கர்களுக்கெல்லாம் கொடுக்குற பணமெல்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு அதனால் இவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றது தான் எதார்த்தமான உண்மை இதை வந்து இவங்களுக்கு சின்ன சின்ன வீடுகள் கிடைப்பதற்க்கு வேண்டிய வசதிகள் அரசாங்கம் எடுத்து இந்த மாதிரி மாணவர்களுக்கும் பணியிடமாற்றம் பெற்று வருபவர்களுக்கும் சின்ன வீடுகள் கிடைச்சாக்கா அவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்கிறது தான் உண்மை நன்றி